பைசைக்கிள் ஓனரா நான் சைக்கிள் வாங்கணும் கியர் சைக்கிள்

புதுக்கோட்டையில் இருக்கோம்

நீங்கள் தான் அதை டெலிவர் பண்ணணும் ஓகே சரி நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதில் பார்த்துக்கலாம் நேரில் வர முடியாது நாங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் தான் பண்றோம் அதனால் நீங்கள் வாட்ஸ் அப்பில் அனுப்பி விடுங்கள்